தமிழ் மக்கள் தங்களது கலாச்சார பாரம்பரியங்களை போற்றுவதற்கு தங்கள் மொழியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்டிங்கிறது கேள்வி எப்படி பயன்படுத்துகிறார்கள் தங்களோட மொழிகள எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தெரு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நாடகங்கள் நடத்துகிறது கூத்து நடத்துகிறது தெருக்கூத்து நடத்துகிறதுங்கிறதுல போன்ற விஷயங்கள்ல தங்களோட மொழிய அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு நிறைய பண்டிகைகள் வருது தமிழ்நாட்டிலியும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பண்டிகைக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக ஒளிப்பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா தொலைக்காட்சியில் அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றந்தான் இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சை வச்சுயுமே இளைஞர்கள் கவர்கிறார் இளைஞர்கள் கவரப்படுகிறார்கள் எப்போ ஒருவரின் பேச்சை அவர்கள் கேட்டு விழிப்புணர்வு என்பதை பெறுகிறார்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதை தமிழை போற்றுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா உலகமெங்கும் தமிழை கொண்டு போன ஒரு விஷயம்னா அது சினிமா தான் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு மட்டுமே தெரியாமல் தமிழ் மட்டுங்கிற ஒரு மொழி நமக்குள்ளேயே இருக்காமல் வெளிநாடுகளுக்கும் போகணும் அப்டிங்கிற ஒரு பட்சத்தில் சினிமா அதை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழிய எப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா போற்றுகிறாங்கள்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் அதுக்கப்புறம் புலவர்கள் எழுதிய புத்தகங்கள் நூல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமும் நம்ம தமிழ்நாட்ல இருக்கறதுனாலதான் தமிழ் மொழி இன்னுமும் போற்றப்படுது முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுன்னா திருக்குறள் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தையும் எடுத்து சொல்கிற ஒரு நூலுனா திருக்குறள் அது அமைந்த மொழி தமிழ் ஸோ ஆகையால் தமிழ் தமிழ் மக்களால் மட்டும் போற்றப்படவில்லை உலக மக்களாலும் போற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மட்டும் இல்லை தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் அதை உணர்கிறான் இதுவே தமிழ் மக்கள் தமிழை போற்றும் ஒரு விதமாகும்